அண்ணா ஈரோடு போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரங்கண்ணா ஆகும் குறுக்கு வழியில எங்கேயாவது இப்படி சார்ட் கட்டில் எங்கேயாவது போக முடியுங்களா இல்லைங்கண்ணா கொஞ்சம் ஒர்க் இருக்குதுங்கண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் ஆ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த டைமில் போக முடியுங்களா ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குங்கண்ணா சீக்கிரமா போகணும்ங்க ம் ஓகேங்கண்ணா ஓகேங்க